இன்னைக்கு வந்து வீடு கட்டுறதப் பற்றி நம்ம வந்து பேசலாம்ட்டு இருக்கோம் கிராமத்தில் வந்து வீடு கட்டும் போது என்னென்ன கவனிக்கணும்னா நம்மளை சுற்றில வந்து நல்லா வந்து இயற்கையான காற்று கிடைக்கணும் அதுக்கு வந்து நல்லா வந்து சுற்று வட்டார சூழ்நிலைகள் வந்து நல்லா விலாசமாக இருக்கணும் விலாசமாக இருந்தால் மட்டுமே தான் வந்து நல்ல காற்றோட்டமான மரங்கள் இருக்கும் ஏரியாவில் பார்த்து நம்ம வந்து இடங்கள் முதல்ல வாங்க வேண்டும் நெருக்கம் நெருக்கமாக இருந்துச்சின்னு வச்சிக்கோங்க காற்றோட்டம் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறப்ப வந்து ஒரு மரம் செடி எதுவுமே வைக்க முடியாத அளவுக்கு வந்து போயிடும் இப்போ வந்து நமக்கு எ தண்ணி காற்று எதுமே எல்லாமே குறைவாக ஆயிடும் அதனால் வந்து பொதுவாகவே வந்து வீடு வந்து கிராமத்து சைடு வந்து நல்லா ஒரு வீட்டில வந்து விவசாயம் பண்ணவங்கள் வந்து அந்த விவசாயத்தை சுற்றியே வந்து வீடு கட்டுவாங்கள் அவங்களோட பண்ணையத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் வீடும் வந்து இயற்கையாகவும் இருக்கணுன்றதுக்காண்டி தான் செய்வாங்கள் அப்போ வந்து அந்த வீடு கட்டும் போது நம்ம வந்து என்னென்ன க கவனிக்கணும்னா அதை வந்து காலநிலைக்குத் தகுந்த மாதிரி அதாவது இயற்கையாக வந்து மழை பெய்யும் போது வெயில் அடிக்கும் போது அந்த மாதிரி சூழல் குளிர் காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடு வந்து எப்படி கட்டணும்னு வந்து முதல்ல நிர்ணயம் பண்ணணும் நல்ல உயரமான இடத்துல வ சுற்றிலும் வந்து நம்ம காற்றோட்டமாக இருக்கணும் மரம் செடி இருக்கணும் நல்லா இடங்கள் வந்து விலாசமான இடமாவும் இருக்கணும் அப்போ வந்து அது உயரமான இடமா வச்சி அடித்தளம் வந்து போட்டு நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து முதல்ல வந்து வீட்டில உள்ளவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்பெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து வெளி உலகம் தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்கள் எல்லார் கையிலயும் வந்து இப்போ ஃபோன் இல்லாமல் இணையத்தளம் இல்லாமல் இ யார் இருக்கிறாங்க அதனால் வந்து வீடு வந்து நல்லா மாடனாக இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கறாங்க சொல்லுங்கள் அப்போ வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின் சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம் வீடு வந்து கிழக்க வா வாஸ்துப்படி இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜோ ஜோதிடம் ஜாதகம் அப்படின் பார்க்கறாங்க பார்க்கறப்ப வந்து அதுக்கு வந்து வாஸ்து முறப்படி கிழக்கே இருந்தால் நல்லாருக்கும் வடக்கே இருந்தால் நல்லாருக்குமுட்டு மூலஸ்தானத்தை ஃபர்ஸ்ட்டு வாஸ்துப்படி வந்து பூஜை போட்டு ஆரமிக்கறாங்கள் வீட்டு மு முறைப்படி வந்து வாஸ்து முறப்படி போட்டு ஆரம்மிச்சி நல்ல முன்னாடி வந்து நல்ல எடம் நிறையா விடணுங்க சுற்றிலும் வந்து மரம் செடி வச்சிட்டு வைக்கறதுக்குரிய இடங்கள விட்டுட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கணுங்க நம்ம வந்து ஸோ நம்ம இடத்துக்குள்ள வீடு கட்டணும் மரம் செடி வைக்கணுன்னா அந்த கேப்பை விட்டுட்டு இடவெளிய விட்டுட்டு நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும் நம்ம போய் அடுத்த இடத்துல போய் அப்பறம் வந்து மரம் வைக்கணும் செடி வைக்கணுன்றப்ப அவங்க வீடு கட்டயில வந்து அதையே தள்ளி விட்டுடுவாங்களா இல்லைங்களா அடுத்த இடத்துக்கு போகாமல் நம்ம எடம் ஒரு அஞ்சு செண்ட் எடம் வாங்குறோமோ அதில் வந்து ஒரு செண்டு சுற்றிலும் வந்து அப்படியே ஃபுல்லாவே விட்ருங்க விட்டு அங்கே வந்து நல்ல செம்மண் போட்டு மரம் ந மரம் ஊன்றுற அளவுக்கு இடத்த விட்ருங்க விட்டுட்டு நடுவில் வந்து ஆரம்பிங்கள் வீடு வீடு வந்து உள்ளுக்க வந்து போன உடனே வந்து வ எடம் இருக்கணும் நல்லா வந்து அழகாக உள்ளுக்க நுழைந்த உடனே மரம் செடி வச்சிருக்க மாதிரி அதாவது ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு வந்து துளசி மாடம் அழகாக வச்சி சாமி கும்புட்ற அளவுக்கு முன்னாடி போன உன்னமே வச்சி அந்த மாதிரி ஒரு முற்றம் வச்சோ முன்னெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கள் திண்ணை நல்லா வச்சி கட்டிக்கிட்டு இருந்தாங்கள் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து திண்ணை வைக்கறதில்ல யாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட கூடாது வைக்கக்கூடாதுனால கிராமத்து சைட்ல அப்படிலாம் இல்லை இன்னமுமே வந்து சாய்ங்காலம் ஆனால் விவசாயம் முடிஞ்சிட்டு வந்து பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாரும் வந்து சேர்ந்து உட்காந்து பேச தான் செய்கிறாங்க வைக்க தான் செய்கிறாங்க நகரத்தில் இருக்கறவங்க தான் வந்து ஃபோனு வீட்டுக்குள்ளேயே வந்து இணையதளத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பிள்ளைய வந்து வளர்த்துக்கிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது எ கிராமத்து சைடு அப்போ வந்து வாசல்ல வந்து ரெண்டு நல்ல திண்ணை இல்லை பெரிய திண்ணை யாரும் வந்து உட்கார்ற மாதிரி திண்ணையைப் போட்டு நல்லாக் கட்டிட்டு உள்ளுக்க போனோடன்னே ஒரு துளசி மாடம் வச்சி கட்டிட்டு உள்ளுக்க ஒ வரவேற்பறை அதான் வரவேற்பு அறைன்னால் யாரும் வந்து உட்கார்றதுக்கு பேசுறதுக்கு திண்ணைக்கு அடுத்த படியாக இந்த மாதிரி ஒரு ஓ ரூம்மை வச்சி கட்டி விட்டுறணும் கட்டிட்டு அதுக்கப்பறம் வந்து சமையல் அறை பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது வந்து சமையல் அறைதானங்க அந்த உறுப்பினர்களுக்கு தேவையானது வந்து என்னது சமையல் அறை வந்து எவ்வளவுக்கெவ்வளோ வந்து நல்ல விலாசமாக இருக்கணும் விலாசமாக இருந்தால் மட்டுமே தான் வந்து அந்த சமையல் கட்டுக்கு நல்ல வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அடைப்பில்லாமல் ஒரு நல்லா வி விரிவாக இருந்தால் மட்டுமே கூட்டி குனிஞ்சு அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லாருக்கும் பாத்திரங்கள் வெக்க அடுக்கி வைக்கிறக்குரிய மர ஜாமான்கள் வைக்கிறக் கூடிய இடமா இருக்கட்டும் சமையல் செய்யக் கூடிய அடுப்பங்கரையாக இருக்கட்டும் பாத்ரம் போட்டு விலக்கக் கூடிய இடமா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் மட்டுமே தான் வந்து நல்லா வந்து சுகாதாரமாக இருக்கும் சின்னதாக அந்த ரூம்மை போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சிக்கோங்க அதை வந்து க்ளீன் இது சுத்தம் பண்ணுறப்ப வந்து அது வந்து தடுமாற்றம் பண்ணுவாங்கள் பெண்கள் அது வந்து தெரிய மாட்டுன்து நிறையா பேர்த்துக்கு விலாசமாக இருந்துச்சின்னால் அதை இறக்கி வச்சிட்டு நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து அழகாக வந்து சுத்தம் பண்ணலாம் அடுப்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணலாம் அந்த பாத்தரம் போட்டு விலக்கம் பண்ணுறமே அந்த இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஜாமான்லாம் அடுக்கி வச்சிருப்போம்ல அந்த பாத்தரம் இருக்கிற இடத்துல நல்லா வந்து சுத்தம் பண்ணலாம் அதனால் வந்து அடுப்பங்கரை வந்து ரொம்ப வந்து விலாசமான இடமா வச்சி கட்டணும் அதுக்கப்பறம் வந்து வீட்டில வீட்டுக்கு வீடு வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ ஒரு வந்து ஒரு பிரதானமான ஒரு கோயில் மாதிரி நம்ம வீட்டில வந்து ஒரு சாமி அறை வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க ஒரு நமக்கு பிடித்த தெய்வம் ஒரு குல தெய்வம் ஏதாச்சும் ஒரு சாமி கண்டிப்பாக வைக்காம இருக்கப் போகிறோமா வீட்டில எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க இல்லன் இல்லை கண்டிப்பாக ஒருத்தர் கும்பிட்டு தான் ஆகணும் கும்பிட தான் செய்வாங்கள் பெண்கள் கும்பிடாம இருப்பாங்களா சொல்லுங்கள் இந்த காலத்தில் அதனால் வந்து சமையல் அறையை இதுக்கு அடுத்த படியாக வந்து பூஜை அறை கண்டிப்பாக வேணும் அப்போ வந்து பூஜை அறையை வந்து மிகவும் சு தூய்மையாக வேணும் ரெண்டு அலமாரி உள்ள இடமாவாச்சி இருந்தால் தான் மட்டுமே வந்து சாமி அலமாரி வந்து தூய்மையாக வச்சிக்க முடியும் சாமி பொருட்கள் வைக்கக் கூடிய இடமாக வச்சிக்கிறனும் சாமி படங்களாக இருக்கட்டும் அது வந்து இயற்கை முறைப்படி நம்ம வச்சிக்கிட்டு சாமி கும்படுறதுக்கு தேவையான பொருட்கள் வைக்கறதுக்கு அந்த இடத்த வந்து பராமரிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா தூய்மையாக வைக்கறதுக்கு கொஞ்ச நல்லா ரெண்டு அறையாச்சும் வச்சிருக்கறோனு அடுக்கடுக்காக வச்சி நல்லாப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து படுக்கை அறை படுக்கை அறையின்றது படுக்கைக்கு மட்டுந்தான் அப்போ வந்து அதுக்கு வந்து படுக்கைக்குரிய இடத்துக்குத் தேவையான அளவு அந்த பெட்ஷீட்டு கவரு இந்த ம தலைகாணி இதெல்லாம் அடுக்குறதுக்கு ஒரு சே கண்டிப்பாக ஒரு எடம் வேணுங்க அதுக்குத் தனியாக வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சிக்கிட்டு நீட்டாகவும் வச்சிக்கிரணு அங்கே அந்த மாதிரி ஒரு படுக்கை அறையை வைக்கணுங்க அதுக்கப்பறம் வந்து பிள்ளைங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு அறையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதுங்களுக்குத் தேவையான அளவுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மேஜையைப் போட்டு ஒரு புத்தகம் வச்சி ஒரு ஏங்க போய் லைப்ரரியில தான் படிக்கணுமா வைக்கணுமா வீட்டில வந்து புக்கை வச்சி ஒரு அ அழகாக அடிக்கி வச்சி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தா படிப்பு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்களா ஒவ்வொரு தடவை வந்து வெளியே போகையில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பிஸ்கட்டு சாக்லேட்டு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிக் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் வரைலயும் வந்து ஒரு புத்தகத்த வாங்கிக் கொடுத்தம்னா அதுங்களுக்கு நல்ல அ அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க அதனால் அப்படி ஒவ்வொரு புத்தகோம் ஒரு பிறந்தநாளாக இருக்கட்டும் ஒரு கல்யாண நாளாக ஆகட்டும் ஏதோ ஒரு இதுக்கு பிள்ளைங்களை வெளியே கூட்டிட்டு போகிற அந்த சமயத்தில் ஒவ்வொரு புத்தகமா வாங்கிட்டு வந்தம்னால் புஸ்தகம் நிறையா சேர்ந்ததுருங்க அதை வந்து ஒரு அலமாரியாக ஒரு லை மினி லைப்ரரியாகவே நம்ம வந்து ஆக்கிடலாங்க அப்போ வந்து அதுக்கு ஒரு ரூம்மை கண்டிப்பாக வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணுங்க அறை பூஜை அறை கண்டிப்பாக வேணும் சமையல் அறை கண்டிப்பாக வேணும் படுக்கை அறை கண்டிப்பாக வேணும் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அறை தேவை இது போக வந்து எல்லாரும் அமர்ந்து உட்காந்து சாப்பிடணும் நல்ல ஜா ஜாலியாக இப்போல்லாம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு தானே இருக்கோம் அப்போ வந்து விளையாடறதுக்கின்ட்டு விளையாட்டுக்குன்னு ஒரு அறை கண்டிப்பாக வேணுங்க ஒரு முன்னாடின்னா வந்து கேரம் போர்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து செஸ் போர்டு கேரம் போர்டு அந்த மாதிரி விளையாட்றதுக்கு வந்து கொஞ்சமாவது அறை வேணுங்க அந்த மாதிரி ஒரு அறை வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணுங்க கட்டினா தான் வந்து ஒரு ஒரு ஞாயிற்றுக் கிழமையானா எல்லாருமே வீட்டில இருப்போம் பிள்ளைங்களாக இருக்கட்டும் வெளியே இருக்கிறவுங்களா இருக்கட்டும் யாராக ஒரு நண்பர்களே வர்றாங்க வந்தாங்கன்னால் சாப்பிட்டுட்டு உட்காந்து செத்த நேரம் விளாண்டம்னா விளாண்டு பேசிக்கிட்டே இருந்தால் அது ஒரு நல்லாருக்கும்ல எல்லாருமே நம்மளோட வந்து ஷேர் பண்ணுறதல்லாம் இப்போல்லாம் குறஞ்சிக்கிடிச்சு அங்கே வந்து அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருந்தும்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களை வந்து முதல்ல வந்து தனிமைப்படுத்தாமல் தனிமைப் படுத்துகிறதுனால தான் வந்து எனக்கு வந்து இணையதளம் ஃபோனு இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்குதுங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஞாயிற்றுக் கிழமையானா செஸ் போர்டு கேரம் போர்டு இந்த மாதிரி வந்து பல்லாங்குழி இந்த மாதிரி எடுத்து வச்சி விளையாண்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சிக்கோங்களேன் பிள்ளைங்கள் வந்து அந்த எண்ணத்தில் இருந்து விடு விட்டு நம்ம அம்மாப்பா இருக்காங்கள் நண்பர்கள் இருக்காங்கள் அப்போ வந்து பேச்சு வழக்கம் பரா ப பரிமாறுறது வந்து நிறையா இருக்கும் அப்போ வந்து அந்த பிள்ளைங்கள் வந்து ஒ உண்மையை வந்து நம்ம நண்பர்களோட பகிர்கிறதோட நம்ம வந்து தாய் தகப்பன்கிட்ட அதிகமாக பகிர்வாங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து விளையாட்டுக்குன்னு ஒரு அறை வேணும் அந்த மாதிரி நல்லா வந்து தேவையான அறைகளை வந்து நம்ம வந்து கட்டியே ஆகணும் இதை விட வந்து நல்லா வந்து கழிப்பறை உலகத்திலேயே வந்து இந்தியா இந்தியாவில் கழிப்பற தான் வந்து ரொம்ப வந்து இயற்கையாகவே நல்ல கழிப்பறை அப்படின் சொல்லி பேர் பெற்றுருக்குது அதனால் வந்து கழிப்பறையை வந்து தூய்மையான கழிப்பறை நல்ல விலாசமான எடம் வேணும் குளிக்கக் கூடிய இடமா தனியாக இருக்கணும் பாத்ரூம் போகிறக் கூடிய இடமும் வந்து கழிப்பறையை வந்து தனியாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நோய்கள் பரவாமல் தொற்றுக் கிருமிகள் பரவாமல் நல்லா இயற்கையாகவும் இருக்கும் இயற்கையாக வந்து மே நம்மளோட இந்தியன் கழிப்பறை மட்டுமே வந்து தான் நல்ல கழிப்பறைன்னு பேர் பெற்றுருக்குதுங்க அதை வந்து கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அதுக்குன்னு தனியாகவே ஒதுக்கி கட்டி தான் ஆகணும் இந்த மாதிரி வந்து நம்மளோட வீடுகள் வந்து மிகவும் நாலு புறமும் வந்து நல்ல ஜன்னல்கள் ஜன்னல் கதவு நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக சுற்றிலும் மரம் செடி கொடியோட வந்து ஒரு வீடு வந்து எவ்வளவுக்கெவ்வளோ அந்த வீட்டுக்குள்ள போனாலே வந்து அப்படியே திவ்யமாக இருக்கணும் இந்த வீட்டுக்கெல்லாம் போய் உட்காரணும் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசையைத் தூண்டுற அளவுக்கு வந்து இயற்கை முறைப்படி நம்ம கட்டுனோம்னு வச்சிக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லுங்கள் உள்ளுக்க நுழஞ்ச உடனே ஒரு முற்றம் அதில் ஒரு அழகாக ஒரு துளசி மாடம் சாமி கும்பிடுட்டு அழகா ஒரு சமையக்கட்டுக்கு போகிறோம் நல்ல நமக்கு பிடித்த காஃபி டீ சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்ட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படியே வர்றோம் வந்து நமக்குப் பிடிச்ச இப்போ புத்தகத்த எடுத்து படிக்கிறோம் படிச்சிட்டு அப்படியே வெ விளையாடறதுக்கு ஒரு விளையாட்டு ரூம்மு இருக்குது இப்போது எல்லாம் முடிஞ்ச உடனே நல்லா அழகாக தூங்குறதுக்கு ஒரு தூங்குறதுக்கு ஒரு எடம் இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாகவே நல்லா நம் நம்ம வந்து நல்ல விலாசமாவும் இருக்கணும் அதை வந்து எவ்வளவுக்கெவ்வளோ வந்து சீரும் சிறப்புமாக செய்யக் கூடிய அளவுக்கு கட்டுறமோ கட்டுறதோட வந்து அதை வந்து மனசு ஒ மகிழ்ச்சியாக அதை வந்து பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சும்மா ஒரு ஒரே ரூம்முக்குள்ள வந்து ஒரு பாத்ரூமு பெட்ரூமு கெஸ்ட்டு வர்றவங்கள் எல்லாருமே ஒரே ரூம்க்குள்ள அடைஞ்சிக்கிட்ருந்தா எப்படி வெளிப்படையாக வந்து நம்மளோட அனுபவத்தை பேச முடியும் பகிர முடியும் எதுவும் செய்ய முடியும் இயற்கையை ரசிச்சிக்கிட்டே வீடு கட்டினால் மட்டுமே தான் இயற்கையோட வாழ்ந்தால் மட்டுமே தான் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும்